துணிகளை துவைக்க நாங்கள் என்னங்க பண்ணுவோம் துணியை வந்து முதல்ல ஊற வச்சிடுவோம் முதல்ல அழுக்கு துணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை ஊற வச்சிடுவோம் ஊற வச்சிட்டு அதை ஒரு மினிமம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலு மணி நேரமாவது ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து சோப்புத்தூள் போட்டுதான் ஊற வைக்கணும் அது உப்பு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது நல்ல தண்ணியில்தான் ஊற வைக்கணும் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னால் துணியோடைய நிறம்லாம் போயிடும் அதனால் என்ன பண்ணுவோம் துணியை வந்து நல்ல தண்ணியில் ஊற வைப்போம் நல்ல தண்ணியில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியில் துவைக்கணும்னு பார்ப்போம் அதனால் இப்போ நல்ல தண்ணியில் போட்டு துவைக்கும் போது சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி ரெண்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா புழியிணும் புழிஞ்சிட்டு நல்லா அந்த சோப்பு தண்ணி போகிற அளவுக்கு விடணும் சும்மா அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு தண்ணி அப்படியே அதில் ஒட்டிக்கும் அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நிறம் போகும் இல்லை சட்டையோடைய வெளுப்பே போயிடும் அதனால் நல்லா பண்ணும் இன்னொன்று வெயிலில் காயவே வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அதனுடைய கலரும் குறைய ஆரமிச்சிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு வெயிலில் காய வைக்கவே கூடாது நெழல்லதான் காய வைக்கணும் தண்ணீர் அதிகம் வீணாக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை சிக்கனமாக எப்படி உபயோகப்படுத்த தெரியணும் அது தெரியலனா என்ன உபயோகப்படுத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது அது வந்து அவங்க அவங்களுடைய பழக்கவழக்கம் மட்டுமே அதுதான் பார்த்துக்கணும்